ஓவியத்தை பற்றி சொல்லணுனால் தஞ்சை ராஜராஜ சோழன் கோயிலில் உள்ள ஒரு ஓவியத்தை பற்றி சொல்கிறேன் அங்கே உள்ள நுழைவாயிலில் வந்து ஒரு செலை இருக்கும் துவார பாலக சிலைன்னு ஒன்று ராஜராஜ சோழன் வந்து சிவன் மேல் வந்து அதிக பக்தி கொண்டவர் அங்கே உள்ள சிலைகள் எல்லாமே அவரோடய இதில் கட்டினதான் அந்த காலத்தில் இந்த சிலையை பார்த்திங்கனா அதில் வந்து அங்கே வந்து உள்ள எல்லா சிலையுமே வந்து ஒரு கருத்து தான் சொல்லும் மக்களுக்கு ஓ ஒரு ஓவியத்தோடய அழகு அம்சத்தையும் அதோடய மையக்கருத்து என்ன சொல்லுது மக்களுக்கு அப்படின்ட்டு இந்த ஓவியத்தை பார்த்தே மக்கள் வந்து புரிஞ்சுக்கிணும் இந்த ஓவியத்துலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கனா ஒரு ஓவியம் வந்து வரஞ்சு வெச்சுருப்பாங்க ஒரு சிலையில் அந்த ஓவியம் புக்கும் இருக்குது இப்போ நிறையா பேர்கிட்ட வந்து புக்குலேயும் அந்த ஓவியம் வந்து வரஞ்சு வெச்சுருக்காங்க பல இதில் ஒரு பாம்பு வந்து ஒரு யானையை விழுங்கற மாதிரி இருக்கும் அந்த சிற்பம் வந்து அந்த ஓவியம் வந்து அதில் அந்த காலத்தில் ஒரு யானையை விழுங்கற அளவுக்கு ஒரு ஓவியத்தை வந்து அவங்க செதுக்கிருக்காங்க இந்த இதில் தஞ்சை கோயில் முழுக்க முழுக்க அந்த கோயிலில் வந்து பாறையில் கட்டணும் அந்த பாறையிலேயே வந்து செதுக்கி வெச்சிருப்பாங்க ஓவியம் அழகை அந்த ஒவ்வொரு கல்வெட்டிலியும் ஒவ்வொரு சிலையும் வந்து இந்த கல்லில் செதுக்கினது பாறையில் அந்த காலத்தில் அப்போ எந்த அளவுக்கு அதில் கஷ்டப்பட்டிருப்பான் பார்த்துகங்க ஒவ்வொரு ஓவியத்தையும் செதுக்குறதுக்கும் ஒரு ஓவியத்தை அழகாக கொண்டு வரத்துக்கும் எவ்வளோ இது அவங்க வந்து அதில் இது பட்டிருப்பாங்க அதலாம் வந்து எனக்கு உண்மையில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் தெரிஞ்சுது நான் அந்த அந்த காலத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லை இந்த மாதிரி சுவர் இந்த தேவையான ஒரு எந்த ஒரு உபகரணமும் அந்த காலத்தில் வந்து இருக்காது ஆனால் அந்த காலத்தில் அப்பேர்பட்ட சிற்பங்கள் சிலைகள் ஓவியங்கள் எல்லாத்தைமே வடிவமைச்சுருக்காங்க அழகழகாக அதில் சுற்றி இருக்கிற எல்லா கோயிலும் உள்ள இது கல்வெட்டிலியும் பார்த்திங்கனா ஒரு ஓவியம் இருக்கும் அந்த ஓவியத்தில் வந்து அங்கே உள்ள மக்களோட எல்லார் பேரும் பொறிக்க பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த ஓவியம் எல்லா ஓவியத்துக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது எல்லாமே ஒரு ஆ ஆழ்ந்த கருத்தை தான் சொல்லும் இதை பார்த்து எல்லாம் புரிஞ்சிக்கணுன்ட்டு எல்லாமே